சுகாதார முறையில் இப்போ ரிடேர் ஆனவர்களுக்கோ இல்லை வயதானவங்களோ நம்ம வந்து ரிடேர் ஆகிட்டாங்கன்னு போய் ஹோமில் கீமில் எங்கே ஈஸியாயிருக்குதோ அங்கே குடும்பத்தோடு வச்சுக்கிறோம் அவர்களுக்கு ரத்த உயர் பீப்பி சுகர்ரு இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் அப்பப்போ அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நாங்கள் செஞ்சுக்கிறோம் அதுக்கு சத்தான ஆகாரங்கள் கொடுக்குறோம் அவர்களுக்கு என்ன எப்படி பார்த்துக்குணுமோ குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்துக்குறோம்